இப்போ வந்து நான் வந்து வீட்டில் சின்ன மிஷின் தான் வைச்சிட்டு இப்போது ஓட்டின்னு இருக்கிறேன் எனக்கு வாங்கணும் ஒரு ரெண்டு மூணு நாலு மிஷின் வாங்கி அதுக்கு வந்து வொர்க்கர்ஸ் போட்டு பெரிய ஒரு கடை வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்குள்ள வேலை தான் நடந்துட்டு இருக்குது இப்போது அதுக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்ன்ட்டு யோசித்து வாங்கிட்டு இருக்கிறேன் நூலுகள் அதாது பாபி கேஸ் பாபின் கேஸு அப்றம் வந்து அதுக்குள்ள மணிங்கள் இதெல்லாம் ஸ்ட்ரிச் பண்ணுறதுக்கு மாடலிங்க அந்த சிஸ்சரிங் அப்றம் அதில் வந்து என்னென்ன டிசைன் கொடுக்கலாம் அதுக்குள்ள என்னென்ன பொருள் வாங்கணும் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அது கூட வந்து ஆளுங்களை வச்சு வொர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்களை ரெடி பண்ணணும் வீட்டில் கொஞ்சம் வந்து இடம் பெரிசாக்கி அது உள்ளே இன்னும் ஒரு நாலஞ்சு மிஷின் வாங்கி போடணுன்ட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன்